ஆமாம்ங்க சொல்லுங்கள் ஓகே எங்கேருந்து கால் பண்ணிருக்கீங்க ஓகே ஸோ சிஸ்டமில் ஆப்பை மட்டும் ஸ்லோவாக இருக்குங்களா இல்லை சிஸ்டமே ஸ்லோவாகருக்கா ஓகே நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணாலே பூட் ஆகி வரதுக்கே ரொம்ப ஸ்லோவாகுது கரெக்ட்டுங்களா ஆ விண்டோஸ் செவன் வச்சிருக்கீங்களா டென் வச்சிருக்கீங்களா விண்டோஸ் டென் ஓகே சி டிரைவ்வில் போயிட்டு சிஸ்டம் க்ளீன் அப்போலாம் பண்ணிருக்கீங்களா இதற்கு முன்னாடி ஓ பண்ணிருக்கீங்க ஸோ அது பண்ணியும் உங்களுக்கு ஸ்லோவாகருக்கு உங்களோட உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகிரேஷன் என்ன என்ன சிஸ்டம் கான்ஃபிகிரேஷன் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ வந்து சிஸ்டமில் ஸ்டார்ட் அப்பில் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்னு ஒரு ஆப்ஷன்ருக்கு அதை க்ளிக் பண்ணீங்க அப்படினா உங்களோட சிஸ்டத்தோட ரேம் அதோ அப்புறோம் என்ன ப்ராசஸ்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்குறது உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா அதை ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள் என்ன ப்ராசஸ்சரில் வச்சிருக்கீங்கர்தில் பாருங்கள் அடுத்து உங்களோட சீ ட்ரைவ்வரை ரைட் க்ளிக் பண்ணி ப்ராபர்டீஸ் போனீங்கன்னா க்ளீன் அப்ன்னு ஒரு ஆப்ஷன்ருக்கும் அந்த கிளீன் அப் கொடுத்து ரீ பை ஸ்கிப்பிங்கில இருக்கிற அன்வான்ட்டட் ஃபைல்ஸ்ஸு குக்கிஸ்சு கேட்ச்சஸ்சு எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு க்ளியர் பண்ணுங்கள் சரிங்களா அதற்கு அடுத்து அதற்கு அடுத்து கமெண்ட் புராம்பட்டில் போயிட்டு க்ளீன் மேனேஜர் டாட் இஎக்ஸ்இ போட்டிங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் இருக்கிற அன்வான்ட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும் அடுத்து எக்ஸ்செப்ட்டட் ஸ்கேன் போட்டிங்க அப்படினா எண்டையராக உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுச்சு அப்படினா ஸோ அதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு சிஸ்டம் பூஸ்ட் அப் ஆயிரும் அதுக்கு அடுத்து அப்ளிக்கேஷனுக்கு வந்தீங்க அப்படினா அப்ளிக்கேஷனுக்கு வந்தீங்க அப்படினா கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணி என்னென்ன அப்ளிக்கேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மைக்ரோ சாஃப்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்க மைக்ரோ சாஃப்ட்டில் நிறையருக்கு எட்ஜி போர்டுருக்கு ஸோ இது எல்லாமே மைக்ரோ சாஃப்ட்டோட அப்ளிக்கேஷன் தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க மைக்ரோ சாஃப்ட் எட்ஜி ஸோ அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் க்ளியர் பண்ணி செக் பண்ணிருக்கீங்களா ஸோ அப்போவும் உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கா சரி ஓகேங்க அப்போ நீங்கள் டேரக்ட்டாக சிஸ்டம் இதுக்கு எடுத்துட்டு வாங்க சர்வீஸ் சென்ட்ருக்கு நான் செக் பண்ணிட்டு ம் ஓகே தேங்க் யூ